வீட்டு மொட்டை மாடியில் காகத்துக்கு சாதம் வைப்போம் சாதம் வைக்கிறபொழுது காகம் வரதுக்கு முன்னாடியே சிட்டுக்குருவியெல்லாம் வரும் அது கீச் கீச் கீச்சுன்னு சத்தம் கேக்கறதை பார்த்தவொன்னே பூனை கூட்டம் மேலே அந்த தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு வந்துரும் சாப்பிட்டா இது சாப்பிட சாப்பிட காக்கா வந்து பயந்துக்கிட்டு அது ஒரு மாதிரியான ஒரு குரல்ல கொடுக்கும் என்னாடா காக்கா போய் சாதம் கொத்துலையே என்ன வித்தியாசமாக சத்தம் கேட்குதேன்னு போய் மேலே பார்த்தா பூனையெல்லாம் அங்கே தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு இருக்கும் அதுக்கு ஒரு குச்சியை வச்சிக்கிட்டு விரட்டிக்கிட்டு கொஞ்சனாலும் இந்த காகம் சாப்பிட்டும் முன்னோர்களுக்காக நம்ம வைக்கிற சாதமாச்சே அப்படின்னு சொல்லி அதுக்கு பாதுகாவலாக இருக்கறதாக இருக்கு அது பயந்து பயந்து கொத்தி கொத்தி இறச்சு வச்சுட்டு போவும் இப்போ இறச்சதெல்லாம் கொத்தரதுக்கு பறவை கூட்டம் வரும் அதனுடைய வித்தியாசமான ஒலிகளும் பார்த்திங்கன்னா எப்படி இதெல்லாம் கடவுளோடைய படைப்பு தான் ஒவ்வொரு இப்போ இப்போ காகத்தோடைய குரல் ஒருமாதிரி இருக்கும் குருவியோட குரல் ஒருமாரியாக இருக்கும் அப்படி நிறைய ப பறவைகள் இதில் பார்த்திங்கன்னா காங்கிரட்ட பேர்த்துக்குட்டு உள்ள குக மாதிரி அதை ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்குள்ளே போய் கூடு கட்டிகிட்டு கீச் கீச் கீச் கீச் கீச் எங்கடா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா அதுக்கு ஒரு வசிப்பிடம் பாதுகாப்பான வசிப்பிடத்தை அதுவே உருவாக்கிக்குது குருவிகள் கூடு கட்டுற விதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டிக்ஸ்சும் தூக்கி போட்றதை பார்க்கறம்பொழுது அது செலெக்ஷன் பண்ணுற விதம் தனக்குரிய வசிப்பிடத்தை அது கட்டுற விதத்தை பார்த்தா மனிதர்கள்லாம் என்ன அப்போ மனிதர்களாககட்டும் மிருகங்களாககட்டும் பறவைகளாககட்டும் எல்லாருக்குமே அறிவு இருக்கு அந்த அறிவை பயன்படுத்துகிற விதத்தையும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறாரு நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறது நம தப்பு அப்போ இதெல்லாம் இயற்கையை ரசிக்கிறதுக்காக நாம் வந்து பார்க்குக்குத்தான் போகணும் பீச்சுக்குத்தான் போகணும் அப்படிங்குறதெல்லாம் கிடையாது நம்மளை சுற்றியே மிருகங்களும் பறவைகளும் இன்னும் மற்ற ஜீவ ராசிகளும் இருக்குறாங்க வள்ளலார் சொன்னது போல் அனைத்து உயிர்களும் இறைவனின் படைப்புகள் இதைப்பாருங்க இப்போ கூட ஒரு குருவியோட சவுண்டு கேட்குது இப்போ எல்லாருக்கும் உணவு வேணும் இருப்பிடமும் வேணும் அது இந்த பூமியில் பூமித்தாய் நமக்கு அனைவருக்கும் கொடுத்துருக்க போது இந்த சண்டை சச்சு மதக்கலவரம் இனக்கலவரம் அப்படிங்குறதெல்லாம் நமக்கு நாமே நம்மளை அழித்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதைத்தவிர்த்துட்டு அனைத்து உயிர்களும் கடவுளால் படைக்கப்பட்ட உயிர்கள் அவர்களிடத்தில் நாம் அன்பு செலுத்தவில்லை என்றாலும் பரவா இல்லை வதை செய்யாமல் இருக்க வேண்டும் பசுவதை பசுவதை என்று சொல்லி மனிதர்களை போட்டு எரிக்கிறார்கள் உயிருடன் உயிருடன் எரிக்கிறார்கள் இந்த பாவக்கணக்கெல்லாம் அவுங்களை சேராதா